உங்கள் செடிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான ஆலோசனை யாரிடம் இருந்து பெறுகுறீர்கள் என்று கேட்டுருக்கிறிங்க இந்த கேள்வி நாங்கள் வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் அவங்கக்கிட்ட விவசாய குடும்பம் விவசாயமும் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விவசாயம் செஞ்சுட்டு இருந்ததால் பெரியவங்க செஞ்சுட்டு இருந்ததை பார்த்து அவங்க கூட சேர்ந்து எல்லாத்துமு கற்றுக்குனோம் அவர் தண்ணி கட்டுறது மருந்து போடுறது எந்த நெல்லுக்கு என்ன மருந்து போடணும் என்ன மாஞ்செடிக்கு என்ன மருந்து அடிக்கணும் கொய்யா செடிக்கு என்ன மருந்து போடணும் வெண்டக்காய் செடிங்களுக்கு என்ன மருந்து போடணும் அதெல்லாம் அவங்க செய்வாங்க அவங்க கூட இருந்து தண்ணி கட்டுவோம் பார்ப்போம் எல்லாம் பார்த்து தண்ணி கட்டி எல்லாம் இது செய்வோம் அவங்க ஆலோசனையில் தான் பூரா கற்றுக்குனோம் கற்றுக்கிட்டு அவங்க எப்படி செஞ்சாங்களோ விவசாயம் அந்த மாதிரி நேச்சுரல் விவசாயம் பண்ணோம் நாங்கள் நெல்லுக்கு என்ன பண்ணுவோம் தழை யப் மரத்துங்களுடைய தழைய அழிவு அதை கட் பண்ணி பூரா நெல்லு கல்லிங்களுக்கு போடுவோம் சேடையில் சேடையில் போட்டு அமுக்கி பூரா அதெல்லாம் கற்றுக்குவோம் அதுக்கு அப்புறம் பயிர் நடுறது ஆளுங்கள வச்சு பூரா பயிர்கள் நடுறது வரப்புங்கள்லாம் கழிக்கிறது வரப்புங்கள்லாம் கழிக்கிறது தண்ணி திருப்புறது எந்த இந்த நெல்லுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் நெல்லுக்கு அப்புறம் கல்லக்காக்கு அந்த கல்லக்காய் செடிங்க இருக்கும் கல்லக்காய் செடிங்களுக்குலாம் தண்ணி போடுவோம் தண்ணி விடுவோம் இந்த பூச்செடிங்களுக்கு தண்ணி விடுவோம் எல்லாம் எங்கள் பெரியவங்க முதியோர்களுக்கு அவங்களால தான் கற்றுக்கின்னது எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு தோட்டம் அப்புறம் எங்க அப்பா எங்கள் அப்பா கிட்டேருந்து பூரா நாங்கள் கூடவே இருந்து சேர்ந்து பூரா கற்றுக்கினோம் எங்கள் அப்பாக்கிட்ட எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கினோம் எப்படி எப்படி செய்யணும் என்ன செய்யணும் எந்த மருந்து எந்த இடத்துல இருக்கணும் எந்த மாஞ்செடிக்கு எந்த நேரத்தில் பூவு மருந்து அடிக்கணும் வெயில் நேரத்தில் மருந்து அடிக்கணும் மழை நேரத்தில் மருந்து அடிக்கக் கூடாது கு பனி இருந்தால் மருந்து அடிக்கக் கூடாது பனிக்கு பூ இப்படி ஆயிடும் மாஞ்செடிங்க அதை பார்ப்போம் அப்புறம் நெல்லுக்கு எப்படி மருந்து அடிக்கணும் பூ காய்க்கிற நேரத்தில் மருந்து அடிக்கணும் இந்தமாதிரி எல்லாம் அவருக்கிட்டே தான் நாங்கள் கற்றுக்கினோம் பூரா எங்கள் அப்பாக்கிட்ட எங்கள் அப்பா எங்கள் தாத்தாக்கிட்டேருந்து தான் பூரா கற்றுக்கினோம் இந்த தொழில் நாங்கள் வெளியே யாருக்கிட்டம் கே கேட்டு தெரிஞ்சிக்கலை எங்கள் முதியோர்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த தொழிலை